ஆ சொல்லுங்கள் சார் சரி

சரி ஓ ஓ ஆ இப்போ ஒர்க்கில் இருக்கேன் சார் அடுத்த வாரம் ஃப்ரீயாக தான் இருப்பேன்

ஓட்டு வீடா மாடி வீடா சார் சரி சார் ஆ சரி சார்

ஆ சரி சார்